கை பம்பு எப்படி வேலை செய்யுதுனா நம்ம பிரெஸ் பண்ணுறம் போது பூமிக்கு அடியில் உள்ள தண்ணி வந்து மேலோட்டமாக வர்றதுனால் தான் அதனாலதான் கை பம்ப் வேலை செய்து கை பம்ப்பில் வந்து நீர் பிடிக்க வந்து நீண்ட வரிசையில் நான்லாம் நின்றிருக்கேன் நான்லாம் ஸ்கூல் போகிற காலத்திலேலாம் எங்கள் வீடு கட்ட அப்போ தான் நாங்கள் நாங்கள் சின்ன கூரை வீட்டில் தான் இருந்தோம் அப்பறம் எங்கள் அப்பா வீடு கட்டினப்ப தண்ணி வசதியே கிடையாது கொஞ்சம் தூரம் போகணும் அப்போ தான் இந்த கை பம்ப்பு இப்போ அப்போ வந்து அடிபைப்புன்னு நாங்கள் வந்து அந்த பைப்பை சொல்வோம் அதில் வந்து தண்ணி பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி கட்டடத்துக்கெல்லாம் ஊத்திவிட்டு நான் ஸ்கூல் போனால் அவ்வளோ அடி வாங்குவேன் டீச்சர் வந்து வெளியவே நிற்க வச்சிடுவாங்க அதலாம் நல்லா ஜாலியாக இருக்கும் கோடையில் அது வந்து இது கொஞ்சம் வறண்டு போகும் மறுபடியும் தண்ணி ஒரு கொடம் எடுத்து அதுல ஹோல்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே வந்து ஊத்திவிட்டு மறுபடி பிரெஸ் பண்ணுறப்ப அந்த பூமிக்கு அடியில் உள்ள தண்ணி வந்து மறுபடியும் மேலே வரும் அந்த தண்ணி வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு ஜில்லுனு நல்லாயிருக்கும் இப்போ உள்ள தண்ணி எல்லாம் உப்பு கரிச்சுகிட்டு இருக்குது அந்த தண்ணி வந்து உப்பு இல்லாமல் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நோய் அந்த காலத்துலேலாம் அந்த தண்ணி குடிச்சு தான் நோய் இல்லாமல் வந்து பழங்காலத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து வாழ்ந்தாங்க அப்பறம் இப்போ வந்து அந்த வந்து அழிஞ்சுகிட்டு வருது இப்போ வந்து பைப்பில் தண்ணி வரலைனா கூட நம்ம கேன் தண்ணியை வாங்கிதான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பைப்புலாம் இருந்திருந்துதுனா இப்போ உள்ள மக்களுக்கு வந்து உபயோகமாக இருந்திருக்கும் நல்லாவும் இருந்திருக்கும் கை பம்ப்போட வேல்யூவ் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் யாருக்கும் தெரியாமல் போகுது எங்களுக்கெல்லாம் அப்போலாம் கை பம்ப்பில் தான் நாங்கள் தண்ணி பிடிச்சி குடிக்கிறது குளிக்கிறது எல்லாம் செஞ்சுகிட்ருந்தோம் அதுவும் யாராவது ஒரு வீட்டில் மட்டும்தான் இந்த பைப்பு வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து சுத்தமாக அடியோடு அழிஞ்சு போயிடுச்சி